பங்குச்சந்தை பற்றி எனக்கு தெரியுமா அப்படினா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் நான் வந்து எங்கள் அப்பா கூட நியூஸ் பார்த்துட்டு இருக்கும் போது நியூஸ் முடியும் போது பங்குச்சந்தை நிலவரம் அப்படின்னு போடுவாங்கள் அதில் பங்குச்சந்தை குறைஞ்சுருக்கா போ அதிகமாக இருக்கான்னு வரும் அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு டைம் எங்கள் அப்பா கிட்டே நான் கேட்டேன் அப்போ எங்கள் அப்பா எனக்கு சொல்லியிருந்தாங்க அதாவது பங்குச்சந்தை அப்படினா பங்குகள் கடன் பத்திரங்கள் மிசு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது போன்ற வாங்க விற்கபடும் இடம் தான் பங்குச்சந்தை இந்தியாவில் பங்குகளின் ஏற்றம் இறக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ கடந்த ஒரு மாசத்தில் அதிகரித்து தான் இருக்குது அப்புறோம் டிஜிட்டல் ஆப்ஸ் இதுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படிதான் நான் சொல்லுவேன் இப்போது எக்ஸாபிலுக்கு பார்த்திங்ன்னா ஜீரோ தான் அப்படினு ஒரு ஆப் இருக்குது அது மூலிமா பங்குச்சந்தை பற்றி தெரிஞ்சுக்லாம் அதை பயன்படுத்துகிறதுக்கு ஈசியாகவும் இருக்குது ஸ்பீடாகவும் இருக்குது அப்படின்னு சில பேர் வந்து சொல்கிறாங்க அப்புறோம் இதில் ரிஸ்க் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது ஏன்னால் இதில் எப்போது அதிகரிக்கும் குறையும்னு சொல்லவே முடியாது என்ன என்னெனனு கேட்டால் இதில் ரிஸ்க் இருக்குதுனுதான் சொல்லுவன் என்ன பற்றி எனக்கு இதை பற்றி என்ன தெரியும் அப்படினு நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இதில் ரொம்ப ரிஸ்க் இருக்குது பங்குச்சந்தை பற்றி எனக்கு அவ்வள தான் தெரியும் பங்குச்சந்தை பற்றி வேறு என்ன தெரியும்னா இது வந்து ஒரு பொது சந்தை பொருளாதார மாற்றத்தை அல்ல தாழர்த்த பட்ட நெட்வொர்க் அப்படினு சொல்கிறாங்க இது வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி எட்டில் தொடக்கத்தில் உலக பங்குச்சந்தையின் அளவு ஏறக்குறைய முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு கணக்கிடப்படுது பங்குச்சந்தை அப்படின்னா நிறுவனங்க நிறுவனங்கள் வந்து தங்கள் பணத்தை அதிக அதிகரிக்கும் முக்கியமான ஆதரங்களில் ஒன்றா கருதப்படுது அப்புறோம் வந்து பார்த்திங்ன்னா ஒரு சின்ன காரங்கணங்களால் பங்கு விலைகள் வான்வெளி ராக்கெட் போல் உயர்வதும் பின்பு விரைவாக சறுக்குவதும் குழந்தைகளின் கல்விக்காக மற்றும் சொந்த ஒய்வுக்காக முதலீடு செய்பவர்கள் பயந்து போகுது நடந்துகொண்டே தான் இருக்குது சில நேரத்தில் சந்தையில் எந்த அசைவோ காரணமோ இல்லாமல் முட்டாள் தனமாகவே இருக்கும் எனக்கு பங்குச்சந்தை பற்றி இவ்வளோதான் தெரியும்